இப்பெலாம் வந்து திருமணத்தில் வந்து பிள்ளைங்க வந்து நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிகிட்டு வராங்க ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கிகிட்டு வராங்க பொக்கே அது அந்த பொம்மை அந்த க பீங்கான் பொம்மை மாதிரி இந்த பிளேட்டு டீ கப் அண்ட் சாஸர் அதெல்லாம் வந்து நிறைய வாங்கிகிட்டு வராங்க ந அந்த கே கேக்கு அந்த ஃபிரெண்ட்ஸெல்லாம் என்ன பண்ணுறாங்கண்ணா இந்த கல்யாணம் முடிஞ்சு தாலிக்கட்டி முடித்தோன்ன அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கேக்கு வெட்டுறாங்க அந்த கேக்கு வெட்டுறப்ப அந்த இது ஒரு ஜிகினா மாதிரி ஒன்று வெடிக்கிறாங்க பாருங்க அய்யயோ அது கேக்கையே வீணாக்கிடுது அந்த கேக்கை அந்த பசங்கெல்லாம் சேர்ந்து ஃபிரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து பசங்களுக்கு கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கேக்கு வெட்டுறாங்க இப்பெலாம் வந்து வரதட்சணையும் வந்து இன்னமுமே ஒரு சில இடத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் குடுக் கொடுக்குறாங்க அப்படின்னா வரதட்சணையாக கொடுக்கல நம்ம பிள்ளைக்குதானே செய்கிறோம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நிறைய இடத்துல இல்லாட்டி எங்கேயோ ஒரு சில இடத்துல வரதட்சணை வந்து கேட்டு இன்னமும் வாங்க பட்டுக்கிட்டுதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பரிசு கொடுக்குறாங்க அவுங்களால் என்ன பரிசு முடியுமோ அதை கொடுக்குறாங்க இப்போ பொருளாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க தங்கமாக கொடுக்குறவங்க இருக்காங்க லேடிஸ்க்கு வந்து இந்த சமையல் பாத்திரங்கள் குக்கரு அடுப்பு அந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க இந்த கவுண்டர் வீட்டு திருமணமென்னு சொல்லி அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க திருமணம் அப்படின்னாவே அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருளுமே வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடும் மெத்தை கட்டில் பீரோ சாமான் அந்த சில்வர் சாமான் அந்த பித்தளை சாமான் டிவி ஃப்ரிட்ஜ்ஜு அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கொண்டுவிட்டு வந்து இதில் வச்சுருவாங்க கல்யாண மண்டபத்திலையே வச்சுருவாங்க அது மாதிரி அந்த சமூகத்து ஆளுங்கள் என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு ஒரு விசேஷம் ஒரு கல்யாணம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா மட்டுமே அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு ஆள் ஃபிரிட்ஜ்ஜு ஒரு ஆள் டிவி ஒரு ஆள் வாஷிங் மிஷினு ஒரு ஆள் சோஃபா செட்டு ஒரு ஆள் பாத்திரங்கள் அந்த மாதிரி வந்து அ அந்த அவங்கள்ட்ட அதிகமாக அந்த பழக்கம் இருக்குது அந்த ஆளுங்களுக்கு சாமான் வாங்கி மண்டபத்துக்கு ஏன்னால் மொய்யாக செய்கிறத விட பொருளாக வாங்கி கொடுத்தா நம்ம எப்பேயுமே நிலைச்சி நம்ம எப்பேயுமே நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமோ என்னவோ தெரியல பணமாக கொடுக்குறத விட அவங்க அந்த சமூகத்தில் வந்து பொருளாக கொடுக்குறாங்க அதை வந்து நான் எங்கள் எங்கள் ஏரியாவில் அதிகமாக நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த கவுண்டர் வீட்டு திருமணத்தில் மணமக்களுக்கு வந்து பொருள் நிறைய வாங்கி கொடுப்பாங்க ஆளுக்கு அவங்கவுங்க சொந்தக்காரங்கள் முக்கியமான சொந்தக்காரங்கெலாம் பொ பணமாக கொடுக்காம கட்டிலாகவோ மெத்தையாகவோ பீரோவாகவோ சமையல் பாத்திரங்களாகவோ அடுப்பு மிக்சி கிரைண்டரு அப்படி பொருளாக வாங்கி கொண்டுகிட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிளை கல்யாண மண்டபம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப பொண்ணோடேயே அந்த சாமானையும் சேர்த்து ஏற்றி விட்டுருவாங்க அது வந்து வரதட்சணையாக கண்டிஷனாக கொடுக்கணுன்னு கொடுக்குறதில்ல இப்போ அன்பளிப்பாகவே கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க மக்களுக்கு இப்போ கிஃப்ட்டு ஒரு கிஃப்டாகவே வந்து அந்த பொருட்களெலாம் முன்னாடியெலாம் காசு பணம் வைப்பாங்க யாரோ ஒருத்தர் தான் சீர் செய்வாங்க இப்பெலாம் எல்லாேருமே ஆளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தடுலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி இப்பெலாம் ஆளுக்கு ஒரு பொருளாக வாங்கி கொடுத்தடுறாங்க பிரச்சின இல்லாமல் இருக்குது இப்பெல்லாம் கல்யாணங்கள்